நீச்சலில் ஆடு இது மாதிரியெல்லாம் கீழே உழுந்துருக்குதுங்க இது மாதிரி பிள்ளைங்களும் திடீர்னு தண்ணி குளிக்கப் போகிறோம் அப்படியே அம்மா போகிறாங்க அப்படின்னு கொழந்தைங்களும் போகும் உள்றே முழுகி இறக்காமையும் மேலே இழுத்துட்ருந்துருக்கறோங்க இந்த மாதிரி ஆடு உழுந்தாலும் அழகா போய் சுற்றிட்டே போயிட்டு அதையும் உயிரோடு மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க போட்டி போட்டு நீச்சல் அடிப்போங்க பெரிய மனிசரு யாரும் நீச்சல் தெரியாதவங்க போய்விட்டாலும் அவங்க மயித்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து மேலே விட்ருக்கோங்க திடீர்னு நீச்சல்க்குள்ளே போய் த எக்குத் தப்பா மாட்டுறவிங்களையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து மேலே விட்ருக்கங்க இந்த மாதிரியெல்லாம் சில இதெலாம் செஞ்சுருக்கேங்க நாங்கள்